ஹலோ கடலூர் சிட்டி ட்ராவல்சா ஆக்சுவலாக வந்துட்டு நான் சென்னை போகிறதுக்காக உங்கள் ட்ராவல்ஸில் வந்துட்டு கார் புக் பண்ணி இருந்தேன் நான் வந்துட்டு நைன் அன்னிக்கி போகலாம்னு புக் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்துட்டு சில காரணங்களால் என்னால் வந்து அன்னிக்கி போக முடியலை அதனால் வந்துட்டு புக்கிங்கை வந்துட்டு கொஞ்சம் கேன்சல் பண்ணணும் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் வந்துட்டு ஒரு தௌசன்ட் ருபீஸ் அனுப்பிச்சிருந்தேன் அதை நீங்கள் கொஞ்சம் திரும்ப அம்ச்சீங்கன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட எனக்கு வந்து கூகுள் பே இல்லை ஃபோன் பே பேடிஎம் கூட பண்ணிவிடுங்க இந்த ஆப்ஷன் எதுவும் இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் கூட வந்து டிரான்ஸ்ஃபெர் பண்ணுங்க நான் அக்கௌன்ட் நம்பர் கூட சொல்கிறேன் ஓ ஓகே ஓகே அப்போ ஜிபே பண்றீங்கன்னா ஓகே தான் பண்ணிவிடுங்க என்னோடய மொபைல் நம்பர் வந்து சொல்கிறேன் கூகுள் பே நம்பர் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க சவன் சிக்ஸ் சிக்ஸ் சவன் டபுள் ஜீரோ நைன் எயிட் ஒன் த்ரீ திரும்ப சொல்கிறேன் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சவன் சிக்ஸ் சவன் டபுள் ஜீரோ நைன் எயிட் ஒன் த்ரீ நேம் வந்துட்டு ரம்யா ரவின்னு வந்து காட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வந்துட்டு கொஞ்சம் சீக்கரமாக போடுங்க நீங்கள் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு வேளை எதனாவது இஸ்யூஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஆல்ட்டர்னேட்டாக சொல்லுவேன் அந்த அமௌன்ட் போடறதுக்காக ஸோ கொஞ்சம் கூகுள் பே ஃபோன் பே பேடிஎம் எது வேணாலும் இருக்குது பண்ணிவிடுங்க இதில் எது பண்ணிணாலும் எனக்கு வந்துடும் நீங்கள் பண்ணிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்கள் அப்படி உங்களால பண்ணமுடில்லைனாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஓகே சார் தேங்க்யூ சார்